இப்போ நாங்கலாம் வந்து பார்த்திங்கனா எங்கள் ஊர் சைடு வந்து நிறையா பண்ணைகள்லாம் வச்சிருக்கோம் எப்படினு பார்த்தீங்கனா ஆட்டுப் பண்ணை மாட்டுப் பண்ணை கோழிப் பண்ணை ஏன்னால் எங்கள் ஊர் வந்து ஒரு கிராமம் இங்கே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படினா நிறைய வந்து கோழிகள் வந்து நிறையா வளர்ப்போம் இப்போ கோழியை பார்த்தீங்கனா நீங்கள் கவர்ன்மெண்டிலயே நிறையா கொடுக்குறாங்க ஒரு குழுவிலலாம் நாங்கள் இருக்கோம் இல்லையா அதில் பார்த்திங்கனா நூற்றம்பது கோழி கொடுத்து குஞ்சாக கொடுத்து நீங்கள் வளங்க வளர்த்துட்டு நீங்களே காசாக்கிக்குங்க அதுக்கு நாங்கள் மானியம் தரோம் அப்படினு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அப்படி பார்க்கும் போது நம்ம வந்து நிறைய வந்து விலங்குகளை வச்சு நம்ம நிறைய பண்ணை வச்சு நம்மளால் ஈட்ட முடியும் ஏன்னால் அவங்க ஃபிரீயாக தான் கொடுக்குறாங்க இப்போ நம்மளுக்கு வளர்ந்து ஒரு கோழி என்ன பண்ணுவோம் இரநூத்தம்பதுருபா முன்னூறுரூவானு வந்து நம்ம அதை வந்து விற்போம் அப்படி வந்து பார்க்கும் போது நம்ம என்ன பண்றோம்னால் அடுத்து பார்த்திங்கனா ஆடு ஆடெல்லாம் என்ன பண்ணும் ஒரு ஆடு வந்து மூணு குட்டி போடும் அதுமாதிரி வந்து நான் நான் ஒரு பத்து ஆடு வாங்கி வச்சு அதுக்கு வந்து புல் அறுத்து போட்டு தண்ணி வச்சு எல்லாம் பண்ணிணோம் அப்படினா நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கனா ஒரு வருடத்துலையே அந்த ஆடை வந்து பத்து ஆடு இருந்துச்சுனால் முப்பது ஆடாக ஆக்கிடலாம் ஏன்னால் ஒரு ஆடு வந்து மூணு குட்டி போடும் அப்படிங்கும் போது முப்பது ஆடு ஆக்கிடலாம் அதிலலாம் எங்களுக்கு வந்து நல்ல லாபம் ஒரு ஆடு பார்த்திங்கனா எப்படியும் ஏழாயிரம் எட்டாயிரத்துக்கு நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னா அதில் நல்ல லாபம் பார்க்கலாம் மாட்டு பண்ணை பார்த்திங்கனா ஒரு பத்து மாடு வச்சிருப்போம் பத்து மாடு பால் கறந்து காலையில் சாயந்தரம் நம்ம கொடுத்தாலே நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து குடும்பத்தை நம்ம ரன் பண்ணிடலாம் அந்தளவுக்கு வந்து அதில் வருமானம் வந்து அதிகமாக வரும் அப்புறம் வந்து பார்த்திங்கனா இதெல்லாம் தான் இப்படியெல்லாம் தான் நாங்கள் வந்து வருமானத்தை வந்து நாங்கள் ஈட்டுகிறோம் கோழி வந்து பார்த்திங்கனா கோழி முட்டை இருக்குது கோழி முட்டையை வச்சு நாங்கள் சமைப்போம் ஆடை வந்து நம்ம விலைக்கு ஃபுல்லாக கொடுத்தாலும் கொடுக்கலாம் இல்லை இப்போ தீபாவளி பொங்கல் அப்படிங்கிற சமயத்தில் நம்ம ஆடை வந்து தனியாக வாங்கி வெட்டி கடை போட்டு விற்கலாம் ஆடு தலை அப்புறம் ஆட்டு கால் அப்புறம் ஈரலு சுவரொட்டி நெஞ்செலும்பு தனி தனியாக நம்ம விற்றோம்னா அது இன்னும் நமக்கு லாபம் நம்ம இன்னும் நம்மலாம் காசு பார்க்கலாம் ஆனால் நம்ம எல்லாராலேயும் செய்ய முடியாது ஏன்னால் நம்மளாக கண்ணுக்கு எதுத்தாப்புல ஆடு அறுக்கிறது பாவம்னு நினைப்போம் ஏன்னால் நம்மளே வளர்த்து நம்மளே அறுக்குறது வந்து நம்மளால் அதனால் நம்ம என்ன பண்றோம்னால் ஏழாயிரம் எட்டாயிரரூபாய்க்கு வந்து நம்ம ஆடை கொடுத்துடுவோம் அதுமாதிரி நல்லாவே வந்து பார்த்தீங்கனா இப்போது வந்து பண்ணை வந்து நாங்கள் ஈடுகட்டிக்கிட்டு இருக்கோம் நிறைய பண்ணைகள் இந்தமாதிரி பண்ணைகள் வச்சிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கனா இந்த பரண் மேல் ஆடு பரண் மேல் ஆடுனால் ஆடு வந்து வேறே எதையுமே சாப்பிடாது மேல் நம்ம புல் வச்சிருந்தோம்னா அதை சாப்பிட்டு பரணி மேலேயே தான் வாழும் அந்த பரணி மேல் ஆடு அப்புறம் வந்து இந்த கின்னிக்கோழி வான்கோழி இதெல்லாம் வளர்க்குறோங்க அதெல்லாம் பார்த்திங்கனா நல்லா ஒரு வருமானம் தான் வான்கோழிலாம் பார்த்திங்கனா நமக்கு மூவாயிரம் நாலாயிரம் தான் அதை மாரி சண்டை கோழி பார்த்திங்கனாலும் அப்படி தான் சண்டை கோழிலாம் பார்த்திங்கனா ஒரு கோழி ஆயிரத்தி ஐநூறுரூவா இப்போ வந்து கருங்கோழிங்க கருங்கோழி கிலோ அறுநூறுவாங்க எல்லா இடத்துலேயும் கருங்கோழி தான் உடம்புக்கும் நல்லதுன்னு சொல்லிவிட்டு எல்லா இடத்துலேயும் நாங்கள் என்ன பண்றோம்னால் கருங்கோழி வளர்க்குறோம்